நான் சமைக்கிறப்போ வந்து முன்னெச்செரிக்கையாக எதெதெல்லாம் பார்ப்பேன் அப்ப்டினா எதெதெல்லாம் கவனிச்சி எடுத்து வைப்பேன் அப்படினா ஃபர்ஸ்டு சமைக்கிறப்போ நெருப்புப் பிடிக்கிறமாதிரி ஏதாவது துணிகிணி பக்கத்தில் இருக்கா அந்தமாரிலான் இருந்துசுனால் அதெல்லாம் எடுத்து அந்தச் சைடு வச்சிடுவேன் இந்தமாதிரி கத்தி அப்புறோம் எதாவது தேவையில்லாத பொருட்கள்லாம் அந்த இடத்துல இந்தப் நம்ம எதாவது கவர்ஸ் யூஸ் பண்ணிருப்போம் அந்தக் கவர்க்கின் அடியில இருக்கா அந்தமாதிரி எதாவது இருந்துச்சுனால் அதெல்லாம் நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் சமைக்கவே ஆரம்பிப்பேன் இப்போக் குழந்தைங்க வந்து நம்ம சமைக்கிற இடத்துல வர்றாங்க அப்படினா அந்தமாதிரி வா அவங்கள வந்து வரவிடாமல் பார்த்துக்குவேன் அப்றம் நம்ம வந்துட்டு கத்தி எல்லாம் வச்சிருப்போம் அந்த கத்தியெல்லாம் கீழே வச்சிருந்தோம்னாலும் குழந்தைங்க எடுத்துடுவாங்க அதனால எடுக்கிறப் பொருள்லாம் அங்கங்கே வச்சிக்குவேன் இந்தமாதிரி நான் பொருட்கள் எல்லாம் வந்துட்டு முன்னெச்செரிக்கையாக பார்த்து வச்சிக்குவேன்